தனியார் பேங்க்லேயும் சரி கவர்மண்ட் பேங்க்லேயும் சரி லோன் தருவாங்க ஆனால் தனியார் பேங்கில் வந்து எந்த ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும் அவங்க லோன் கொடுத்துருவாங்க அதே கவர்மண்ட் பேங்கில் வந்து அவ்வளோ சீக்கிரம் லோன் தர மாட்டாங்க அப்படியே தந்தாலும் ஏதாச்சும் ப்ரூஃப் அதிகமாக வேணும் அவங்களுக்கு ஒன்று ரெண்டு நாளில் அதிக ப்ரூஃப் இருந்தால் தான் அவங்க தருவாங்க ஆனால் கவு பிரைவேட் பேங்க் லோன் வந்து வட்டி அதிகமாக இரு வட்டி அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் பேங் பேங்கில் வந்து வட்டி கம்மியாகதான் இருக்கும் இப்போ நம்ப பிரைவேட் பேங்குனு போனோம்னால் அவங்க லோன் தந்துடுவாங்க ஆனால் டக்குனு லோன் தந்துடுவாங்க வட்டி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ நம்ப வட்டி அதிகமாக இருக்கும்னு நெனச்சு சரி நமக்கு பணோம் அமௌன்ட் வேணும் டக்குன்னு வேணுங்குன்னு நம்ம போய் நம்ம போய் டக்குனு கேட்டவொன்னே தந்துடுவாங்க அங் தந்துடுவாங்க தனியார் பேங்கில் ஆனால் வட்டி அதிகமாக இருக்குங்கல்லை ஆனால் கவர்மெண்ட் பேங்கில் கொஞ்சம் லேட்டானாலும் வட்டி கம்மியாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தாலும் கவர்மெண்ட் பே பேங்கில் வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா கவர்மெண்ட் பேங்க் பார்த்துக்கும் அதே தனியார் பேங்கில் எதுவும் ப அவ்வளோக்கு பார்த்துக்க மாட்டாங்க வந்து அதே மாரி தான் தனியார் பேங்க் வந்து இப்போ நம்ப ஒரு ஒரு லோன் கட்டியிருக்கோம் அந்த லோன் வந்து வட்டி நம்மளால் தர முடில்லன்னா கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சுனால் அவங்க வந்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்க அதே கவர்மெண்ட் பேங்கில் வந்து நம்ம கொஞ்சம் டைம் கேட்டா டைம் தருவாங்க தனியார் பேங்கில் வந் தனியார் பேங்க் கொஞ்சோம் ரூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அதிகமாக பேசுவாங்க க கவர்மெண்ட் பேங்கில் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க ஏன்னால் நம்ப வட்டி கம்மி வ வட்டி கம்மியாக தான் இருக்கும் அதுலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பேசுவாங்க ஆனால் அதிகமா பேச மாட்டாங்க தனியார் பேங்கை விட கவர்மெண்ட் பேங்க் அந்த அளவுக்கு கொஞ்சோம் இதாக இருக்காது ஆனால் தாம லோன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அதே தனியார் பேங்கில் டக்குனு லோன் குடுத்துடுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு வட்டி வந்து அதில் அதிகமா இருக்கும் கவர்மெண்ட் பேங்கில் அது வட்டி கம்மியாக இருக்கும் நம்ம லோன் கேட்டதுமே கொடுத்துறாங்க அதான்